சொல்லுங்கள் எந்த டிப்பார்ட்மெண்ட்டில் படிக்கிறீங்க ஆ என்ன சொல்லுங்கள் அது எப்படி நீங்கள் கேர்லெஸ்ஸாக இருப்பீங்க ஐடி கார்ட் மிஸ் ஆயிட்டுனா எப்படி எக்ஸாம் எழுத முடியும் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி ச ஃபைனல் இயர் தானே நீங்கள் ஆ உங்களை பற்றி உங்கள் ஹெச்ஓடி நல்லா நல்ல முறையாக சொல்லிருக்காங்க நீங்கள் எப்படி இப்படி கேர்லெஸ்ஸாக இருந்தீங்க நல்லா படிக்கிற பிள்ளன்லாம் சொல்லிருக்காங்க நீங்கள் படி நீங்கள் படிக்கிற பிள்ளைங்களே இப்படி பண்ணீங்கன்னா அப்போ அப்புறம் மற்ற பிள்ளைங்களாம் எப்படி இது பண்ணுவாங்க நீங்கள் இவ்வளோ கேர்லெஸ்ஸாக எப்படி இருந்தீங்க இப்போ வந்து சாரி கேட்டு என்ன ப்ரோயோஜனம் நீங்கள் கே நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும் எக்ஸாமு நல்லா படிக்கிற பிள்ள எக்ஸாம் எழுதணுன்னா ஐடி கார்டு வேணுன்னு உங்களுக்கு தெரியாதா

ப்ராசஸ் வந்து நீங்கள் வந்து இங்கே ஆஃபீஸ் ரூம்க்கு வந்து நீங்கள் லெட்ரு எழுதி தரணும் லெட்ரு எழுதிகிட்டு ரெண்டு ஃபோட்டோ கொடுக்கணும் ஃபோட்டோ கொடுத்துட்டு பிரின்ஸ்பல் சைனு ஹெச்ஓடி சைனு வாங்கிக்கணும் க்ளாஸ் இன்சார்ஜோட சைன் வாங்கிக்கணும் அப்புறம் ஒரு டூ ஹண்ட்ரட் பே பண்ணால் தான் வந்து உங்களுக்கு ஐடி கார்ட் திருப்பி கிடைக்கும் ஆமாம் அப்புறம் நீங்கள் தான் உங்கள் உங்களோட மிஸ்டேக் தானே அது ஐடி கார்ட் தொலைச்சது அப்போ ஐடி கார்டு திருப்பி வேணுன்னா ஃபோட்டோ எடுக்கணும் அப்போ நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணி அந்த ஐடி கார்ட் புதுசாக வர வைக்கணும் அதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்கு அதனால் வந்து நீங்கள் டூ ஹண்ட்ரடாவது பே பண்ணி தான் ஆகணும் ஐடி கார்டு வரதுக்கு வந்து ஒன் வீக் ஆவும் நீங்கள் அதுக்குள்ளே உங்களுக்கு எதாவது எக்ஸாம் வந்துச்சுனா பிரின்ஸ்பல்ஸு என்னோட சைனு அப்புறம் ஹெச்ஓடி சைன் வாங்கிகிட்டு நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு போகலாம் அலோவ் பண்ண சொல்லுறேன் ஆனால் வந்து உங்களுக்கு ஐடி கார்டு வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் வந்து அதை கேர் கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும் திருப்பி திருப்பி நாங்கள் வந்து ஐடி கார்டு தந்துவிட்டு இருக்க மாட்டோம் ஆ ஓகேம்மா